நான் முஸ்லீம் என்ற என்பதால் நான் பிற மொழி தமிழ்லருந்து உருது உருதுவில இருந் உருதுவில பேசுகிறவங்க நான் பேசுகிறேன் உருதுலருந்து அவங்க தமிழ் பேசுகிறாங்கன்னா அது நாங்கள் கரெக்டாக கா அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு வார்த்தைகள் கரெக்டாக கே கேட்டு அதற்குண்டான பதில் நான் சொ சொல்லிவிடுவேன் இதற்கு தமிழக்கும் உருதுக்கும் வேறுபாடுகள் நிறையா இருக்கின்றன உ உருது வேறு தமிழ் வேறு உ நீங்கள் அது நான் தமிழில் இப்போ ப க பேசி பேசி தான் க கற்றுக்கிட்டேன் ஸோ அதால தமிழ் நல்லா அருமையான மொழி அதில் மா கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை ஸோ உருதுவும் உருதுவும் எங்கள் ஏன் என்னு தாய் மொழி தாய்மொழி இல்லை என் என் உருது ஒரு ரிலீஜியன் ஓகேங்களா அதால நான் அவங்க தமிழ் என்னா அவங் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன செய்யறாங்க என்ன ஏதுன்னு ஒவ்வொரு வார்த்தையாக கேட்டு நிதானமோட பதில் சொல்லுவேன் ஸோ உருது மொழிக்கோ அல்லது பிற மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கோ ஏதாவது மொழி பெயத்தீர்கள்ன்னா கண்டிப்பாக பெ ச இது ட்ரான்ஸ்லேட் பண்ணி இருக்கேன் அது எப்படின்னா இப்போ நான் இது நான் உருது நல்லா பேசுவேன் உருது தமிழ் அவ்வளோவா வரா நா தமிழ் அப்படியே கேட்டு அதுதான் தமிழ் பேசுகிறது அவங்க வார்த்தைகள் அவங்க சொற்கள் அவங்க இலக்கணங்கள் அவங்க இது எல்லாம் பார்த்து அவங்களோட இருந்து கேட்டு தெரிஞ்சிக்குவேன் இதுதான் ஒரு வித்தியாசம்